ஆ சொல்லுங்கள் இது ஓட்டலுங்க யாருங்க நீங்கள் ஆ என்ன என்ன ஊர்லேருந்து பேசுறீங்க என்னங்க வேணும் உங்களுக்கு என்னங்க வேணும் இங்கே வந்து மட்டன் பிரியாணி இருக்குதுங்க சிக்கன் பிரியாணி இருக்குது இறால் பிரியாணி இருக்குது ஃபிஷ் பிரியாணி இருக்குது முட்டை பிரியாணி இருக்குது சிக்கன் க்ரேவி நண்டு இறாலு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவு இறால் ஃப்ரை இருக்குது நாட்டுக் கோழிக்கறி வறுவல் இருக்குது மீன் வறுவல் இருக்குது ஆ அப்புறம் என்னங்க ஃபா காடை கௌதாரி வறுவல் எல்லாம் இருக்குதுங்க ஆ சரி எ எல்லா எல்லாத்திலையுமே என்னென்ன வேணும் அஞ்சு பேருக்கு மட்டனா சிக்கனா ஆ ஆ சரிங்க அப்போ பார்சல் பண்ணி வைச்சுட்றதுங்களா ஆ ஆ சரி நான் பார்சல் பண்ணி வைச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேங்க நீங்கள் வந்து அமௌண்டை கொடுத்துட்டு உங்கள் பொருளை நீங்கள் வந்து சா எடுத்துகிட்டு போகலாங்க சரிங்க ஆ சரி கஸ்டமரு ஆ சரி கஸ்டமரு வருது நான் அடுத்தவர்களுக்கு ரெடி பண்ணணும் சரிங்க